நான் டென்த்து படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே நடந்தது நான் அந்த ஆனுவல் டே அப்போ நிறையா கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் போட்டி இதெல்லாம் வச்சாங்க எனக்கு வந்து டான்ஸில் ஸ்டேஜ் ஃபியர் நிறையா இருந்ததனால நான் டான்ஸ்ல பங்களிப்பு கொடுக்கல ஆனால் ட பசங்கள் டான்ஸ் ஆடும்போது உற்சாகப்படுத்துகிறது அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்குண்டான சப்போர்ட் செய்கிறது பேக்கிரௌண்டு ஸ்டேஜு அரேஞ்சிமெண்டு பேக்கிரௌண்ட் சப்போர்ட்டு பசங்களை வந்து அமைதிப்படுத்துகிறது இது மாதிரி நிறையா விசயங்கள வந்து பேக்கிரௌண்டு விசயங்களெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் டான்ஸ் வரலின்னாலும் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு நான் பக்கபலமாக இருந்து எல்லா காரியங்களும் செய்வேன் ஸ்கூல்ல